ஈரோடு மாவட்டத்தில் சூரசம்ஹாரம் வந்து ஒரு சிறப்பான ஒரு பண்டிகையாக கொண்டாடப்படும் நான் எதுக்கு சொல்கிறேன்னா நிறைய முருகன் கோயில் இருக்குது இங்கே ரொம்ப ஃபேமஸான கோயில் பார்த்தீங்கன்னா பச்சைமலை அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டால் சென்னிமலை முருகன் கோயில் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில் இங்கே ஈரோடு மாவட்டத்தில் ஸோ சூரசம்ஹாரம்ன்றது சிறப்பாக கொண்டாடப்படுது அந்த மாசத்தில் நம்மளுக்கு எப்படின்னா இது எதுக்காக கொண்டாடுறாங்க அப்படின்னா சூரபத்மனுன்ற ஒரு அரக்கனை வந்து முருகன் கொன்றதுனால அந்த நாளை வந்து சூரசம்ஹாரம்ன்றது கொண்டாடுகிறோம் ஸோ அதுக்கு எப்படின்னா நல்ல கூட்டமாக வருவாங்கள் மக்கள் காவடி எடுத்துக்கிட்டு ஸோ அதே மாதிரி பால் குடம் எடுத்துக்கிட்டு நிறையா பேர் நடை நடைப் பயணமாக வந்து கோயிலுக்கு வந்து அவங்களோட வேண்டுதலை வந்து செலுத்துவாங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு நிறைய முருகன் கோயில் சின்னச் சின்ன கோயில் இருக்குது ஆனால் இது பெரிய அளவு கோயில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சென்னிமலையில் வந்து முருகன் கோயில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த விழா ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும் மக்களும் ஸோ அதே மாதிரி கோபிச்செட்டிப்பாளையத்திலையும் இந்த கோயில் பச்சைமலை கோயில்லேயும் சிறப்பாக கொண்டாடுவாங்கள் இந்த விழாவை ஸோ இது வந்து ஐப்பசி மாசம் தான் நம்ப கொண்டாடுவோம் அல்லது இல்லை ஐப்பசிக்கும் கார்த்திகைக்கும் இந்த இன் பிட்டுவின் மந்த்ல தான் நம்மளுக்கு இந்த பண்டிகை வந்து வரும் ஸோ அப்போ தான் சிறப்பா கொண்டாடுவோம் இது சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு